ஹலோ அண்ணா ரெட் டாக்ஸிங்களாங்ண்ணா அண்ணா நீங்கள் கோவை குற்றாலம் போகிறதுக்கு ஒரு பத்து பேர் போகிற மாதிரி ஒரு கார் வேணுங்ண்ணா கிடைக்குமாங்ண்ணா கார் ஒரு டூ டேஸ் ஃப்ரீயாக இருக்குமாங்ண்ணா ஃப்ரீயா இருந்தால் கார் வேணுங்ண்ணா ஒரு பத்து பேர் போகிற மாதிரி வெள்ளிக்கிழமைங்ண்ணா ஆ சரிங்ண்ணா வாடகை எவ்வளோங்ண்ணா வரும் நாலாயிரத்தி ஐநூறுவாங்களா கொஞ்சோம் குறைச்சிக்கோ முடியுங்களா வேணாம் கொஞ்சோம் குறைச்சிக்கோங்க ஆ சரிங்ண்ணா அப்போ ஃபைனல் நால் ரூபாய்க்கு போயிக்கலாங்களாங்ண்ணா பத்து பேர் போகிற மாதிரிங்ண்ணா ஆ சரிங்க நானு அப்பா அம்மாங்ண்ணா அப்புறம் எங்கள்அண்ணன் அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒரு நாலு பேருங்ண்ணா அப்புறம் பக்கத்து வீட்டில் ஒரு ரெண்டு பேருங்க பத்து பேர் போகிற மாரிங்ண்ணா ஆ ஆமாங்ண்ணா கோவை குற்றாலம் தாங்ண்ணா ம் கோவை குற்றாலம் போலாங்ண்ணா அப்புறம் எங்கேயாவது பக்கத்தில் ஒரு சின்ன இடமா இருந்தால் அங்கேயும் போயிட்டு வந்துடலாங்ண்ணா ஆ வெள்ளிக்கிழமை வேணுங்ண்ணா ஆ சரிங்க ஆ காலையில் ஆறு மணிக்கு வந்துடுங்ண்ணா ஆ ஒரு ஆறு டு ஒரு எட்டு குள்ள வர ஒரு ஏழு மணி குள்ள வர மாதிரி பாருங்ண்ணா ஆ சரிங்ண்ணா

முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணா ம் பத்து பேர் போகிற மாதிரிங்க ஆமாங்க

நால்ருபாதானங்ண்ணா அண்ணா நால்ட் ருபாய் போட்டுக்கோங்ண்ணா பக்கத்தில் சின்ன எதாவது ஒரு இடம் இருந்தால் மட்டும் போய்கலாங்க கோவை குற்றாலம் போயிட்டு அந்த ஒரு நாள் தாங்ண்ணா ஆ அந்த ஒரு நாள் மட்டுங்ண்ணா போயிட்டு வந்தால் போதுங்க அப்போ ஃப்ரீ தானங்ண்ணா போகலாம் இல்லைங்க நால்ட் ருபாய் வாடகை வெள்ளிக்கிழமை போகிறோங்ண்ணா காலைல ஏழு மணிக்கு சரிங்களா ஆ சரிங்ண்ணா